நான் வந்து எங்கேயும் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா டேரெக்டாக ஆஃபிஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்காம என்னென்னா புது டிஷ்ஷஸ் இருக்கு அப்படின்றது நான் எங்கேயும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நிறையா செஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக் கால் பண்ணி கேட்டு அவங்கக்கிட்டந்தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி அந்த இது என்ன நியூ டிஷ்ஷஸ்லாம் இருக்கு என்னென்ன பிளேஸ்லலாம் இதெல்லாம் வந்து நான் அவங்கக்கிட்டே கேட்டு டேரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டேன்